வருஷத்துக்கு நாலஞ்சி திருவிழா வ வரும் ஆடி பண்டிகையில் வந்து மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறது காளிகாம்மாள் வேஷம் போடுகிறது மாவிளக்கு எடுக்கிறது நல்லா சந்தோசமாக இருப்பாங்க அப்புறோம் தீபாவளி வரும் தீபாவளியில் பட்டாசு வெடித்து புத்தாடைகள் எல்லாம் போட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சந்தோசமாக இருப்பாங்க ஸ்வீட் எல்லாம் செஞ்சு நண்பர்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க சந்தோசமாக இருப்பாங்க அப்புறோம் பொங்கல் பொங்கலில் வந்து மாட்டு பொங்கல் எல்லாம் வைப்பாங்க மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி அழகு படுத்தி எருது விடும் விழா அப்படின்னு சொல்லி எருது விடுவாங்க இளைஞர்கள் பரிசுகளை வெல்வாங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோசமாக இருப்பாங்க வருஷத்துக்கு நாலஞ்சி தடவை திருவிழாக்கள் வருது அப்போல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப சந்தோசமாக இருப்பாங்க